நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கணும் சமைக்கிறது வந்து ஈஸியாக முடியணும் அப்படின்றதுக்காக நான் முன்னாடியே வந்து காய்கறி என்னென்ன இப்போ என்ன குழம்பு பண்ணுறோம் இப்போது வந்து ஒரு வெண்டைக்கா குழம்பு பண்ணுறோம் அப்படின்னா வெண்டைக்காய வந்து நல்லா கழுவி தொடச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா வெட்டி வதக்கியும் வச்சு வதக்கி அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டோன்னா அது ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அதனால் வந்து காய் அந்த வெண்டைக்காய வந்து வெட்டி கழுவி வச்சுடுவேன் அதுக்கப்புறம் வந்து அதுக்கான இப்போது கல்லை கல்லை போட்டு செய்யணும் அப்படின்னக்குள்ள வந்து என்ன பண்ணுவோம்னா கல்லக்கொட்டையை வந்து வறுத்து அதெல்லாம் ஃபுல்லாக அதோட பொட்டெல்லாம் தோலெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து நறுக்கி கழுவி நறுக்கி வச்சுடுவேன் தக்காளியும் அதே மாதிரி நறுக்கி வச்சுடுவேன் இது எல்லாத்தையும் கழுவி நறுக்கி வச்சுட்டேன்னா எனக்கு வந்து காலையில் சப்போஸ் டைம் ஆகிடுச்சி அப்படின்னக்குள்ள என்ன பண்ணுவேன்னா டக்கு டக்குன்னு எடுத்து பண்ணிட முடியும் பிளஸ் கருவேப்பில்லையை அதுக்கப்புறம் கொத்தமல்லி இது எல்லாத்தையும் கழுவி மெய்னாக பூண்டு பூண்டு தான் உரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால பூண்டை வந்து உரித்து தோலெல்லாம் உரித்து எடுத்து அதை வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் எடுத்து சேத்துக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால அதை பண்ணுவேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிடுவேன் ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வந்து ஒரு டப்பாலேயோ போட்டு எடுத்து வச்சுட்டேன்னா காலையில் எழுந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிளஸ் டைமுக்கும் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம போயிடலாம் அதனாலேயே வந்து காய்கறி வெட்டுறது தக்காளி வெட்டுறது அதுக்கப்புறம் வெங்காயம் வெட்டுறது இந்த கல்லை ஏதாவது வறுக்கிறது காய வறுக்கணுன்னா அதையும் வறுத்து வறுத்து வச்சிடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கான வேலையை பார்த்தேன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறத்துக்கு